விவசாயிகள் தற்கொலை ஏன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பல பல பல லட்சம் ரூபாய் போட்டு முதலீடு போடும்போது அதுலேருந்து அவங்க மழை பெஞ்சிடுச்சி அப்படினா அதுலேருந்து அவங்குளுக்கு வந்து வருமானமே இல்லை அப்டேயே பயிர் தண்ணியில் மூழ்கிடுது அதற்கான இழப்பீடு அரசு கொடுக்க மாட்டேறாங்க அதனால் தற்கொலை அதுமாதிரி ஓஎன்ஜிசி இந்தமாதிரி விவசாய நிலங்களை நோண்டி அதுக்கான இதுமாதிரி போட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தறதினால அதை தாங்க முடியாமல் விவசாயிகள் வந்து கீழே விவசாயிகள் வந்து கீழே விழுந்தர்றாங்க தற்கொலை செய்கிறாங்க இத தடுக்கிறதுக்கு அரசு வந்து அதற்கான இழப்பீடு இப்போது அவங்குளோட இழப்பீடு ஃபுல்லாக போட்டது ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம் அதில் பாதி கொடுத்தா அதில் அதோடு இழப்பீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து அவங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்காம இருப்பாங்க விவச முக்கியமாக விவசாய நிலங்களை தண்ணி இல்லாததுனால அது தரிசு நிலமாக ஆகிறதுனால தண்ணி கொடுக்காததுனால ஆத்தில் தண்ணி வராததினால ஆற்றுத்தண்ணி அப்படி இருக்குது அதை நம்பியே விவசாயம் பண்ணுறவுங்களுக்குளாம் அதில் தண்ணி விடமாற்றங்கல்லையா அதனால் அதை நினச்சு நினச்சு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை நினச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி எல்லா விஷயத்துலையுமே அப்படித்தான் இருக்காங்க அந்தமாதிரி மழையை நம்பி மழையை நம்பி பயிரிடுறவங்களாம் மழை மழை மழை பெயிறது மழை பெய்யிறதில்ல அப்போது அதை அப்படியே காஞ்சு போயிடுது அதெலாம் பார்த்துட்டு ஃபிளாட் போட்டுடறாங்க இப்போ உள்ளவங்கள்லாம் ஃபிளாட் எல்லா விவசாய நிலங்களும் அழிச்சு ஃபிளாட் போட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் எழுப்பிடறாங்க அதனால விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படினா அது ஓரளவு விவசாய தற்கொலைக்கு நம்ம தூண்டாமலிருக்கும் விவசாயிகள் தற்கொலைக்கு நம்ப நட தற்கொலை நடக்காமல் கூட இருக்கும் அதனால விவசாயிகள் தற்கொலை இல்லாம பன் பார்த்துக்கணும் அதுக்குன்னு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படினா நிறைய விஷயங்கள் இந்தமாதிரி இழப்பீடு கொடுத்தர்ணும்